சிறுவயதில் பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசில் எங்கள் அத்தை வீட்டுக்குப் போகணும்னு ஆசை அத்தை வீட்டுக்கு எங்கே போகணும்னு ஆசை வந்து பேங்களூருக்கு போய்விட்டு வரத்துக்குதான் ஆசை அது சின்ன வயதில் நாங்கள் பேங்களூருக்கு போய் எங்கள் அப்பா கூப்பிட்டுனு போய் பேங்களூருக்கு கூப்பிட்டு போய்விட்டு கூப்பிட்டுனு வந்தார்